என்னுடைய வாழ்வில் எந்த ஒரு சுபநிகழ்வை தொடங்கும்போ தொடங்கணும் அப்படின்னாலும் நான் இறைவனை தொழுதுவிட்டுதான் தொடங்குவேன் நான் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படிங்குறதனால எனக்கு இறைவனை நமாஸ் பண்ணணும் நமாஸ் படித்துட்டு இறைவனை தொழுதுவிட்டு எந்த ஒரு சுப காரியத்தை பண்ணாலும் அது வந்து ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அப்படிங்குற நம்பிக்கை வந்து எனக்கு அதிகமாகவே இருக்கும் இறை நம்பிக்கையும் எனக்கு அதிகமாக இருக்கறதுனால் அந்தமாதிரி தொழுதுவிட்டு இ கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டு அந்தமாதிரி கடவுளை மனசில் நினச்சிட்டு தான் எந்த ஒரு சுபகாரியத்தையும் தொடங்குவேன் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் இல்லை எக்ஸாமுக்கு போகிறதா இருந்தாலும் திருமணத்துக்கு முன்னாடியும் இல்லை எனக்கு எதாவது வேணும் தேவை அப்படின்னா கூட நான் இறைவனை ஃபஸ்ட்டு தொழுதுவிட்டு அவர்க்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து கே கேட்டுட்டு அதுக்கப்புறந்தான் தொழு அதுக்கப்புறந்தான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவேன் அது வந்து அதேமாதிரி பழகிடுத்து எனக்கு அந்தமாதிரி ஒரு சுபகாரியத்தை தொடங்கினாதான் அது வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படிங்குற நம்பிக்கை வந்து எனக்கு அதிகமாகவே இருக்குது அதனால் அதேமாதிரி தொடங்கி நல்லபடியாகவும் முடிஞ்சிருக்குது இந்தமாதிரிதான் நான் எல்லா சுப நிகழ்வையும் தொடங்குவேன் இறைவனை தொழுதுவிட்டுதான் எல்லாமே தொடங்குவேன்